ஹலோ ஓ ஓட்டல் கொங்கு மெஸ்ஸுங்களா அனுப்பிச்சிருந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் ரசம் மோர் பொரியல் எல்லாமே நல்லாயிருந்தது ஆமாம் ஆமாங்க ஆமாம் ஆ எல்லாம் உப்பு காரம் எல்லாம் நாங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சு இருந்தீங்க அதுதான் ரைட்டுத்தான் ஆ வந்துச்சு வந்துச்சு நான் சொன்ன டைமுக்கு வந்துருச்சு வந்துருச்சுங்க என்ன ஓ இது இதில் கொஞ்சோல கொஞ்சம் லேட்டாக வந்து ஆறி போச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் கொஞ்சம் அங்கேயே சூடு பண்ணி சாப்பிட்டோம் ஆ ஆ நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருந்து நல்லாயிருந்து நல்லாயிருந்தது எல்லாமே எதுவுமே குறை இல்லாமல் இருந்தது ஆமாம் ஆமாம் சாப்பாடு நாங்கள் ஐம்பது சொல்லி இருந்தோம் ஐம்பது வந்துச்சு ஆனால் அறுபது பேர் சாப்புடுற அளவுக்கு சாப்பாடு வந்துச்சு ரொம்ப திருப்தி